எங்கள் சமூகத்தில் நோய்களெலாம் வந்து முகாம் போட்டு மருத்துவப் பராமரிப்பு கொடுக்குறாங்க விழிப்புணர்வு பண்ணுறாங்க அரசு நிகழ்ச்சிகளெலாம் நடத்தி சொல்லுறாங்க ஆனால் அதைக் கேட்கற மக்கள் தான் வந்து இந்த காதில் வாங்கி இந்தக் காதில் விட்டுடறாங்க அது தான் பிரச்சினையே இப்போது வந்து டெங்கு பற்றி நிறைய சொல்லிட்டுப் போகிறாங்க மழை டைமில் வந்து தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடாது வீடை சுற்றி தண்ணீர் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுறாங்க ஆனால் என்னோடய அருகாமையிலுள்ள பக்கத்து வீட்டிலயே நானே சொல்லியும் கேட்க மாட்டேன்கிறாங்க பார்த்தா அவ்வளோ கொசு வைச்சிருது வீட்லவுங்க எல்லாருமே ஃபீவரில் ஆயிட்டாங்க என்னன்னு நானே போயிட்டு பார்க்கும்போது பார்த்தா அவங்க வீட்டில் ஒரு தொட்டி இருக்குது அந் தொட்டியில் வந்து ஓ ஒரு குடம் தண்ணீர் அளவுக்கு தண்ணீர் இருக்குது அத்தண்ணீரில் ஃபுல்லாக கொசு இருக்குது அதை அவங்கள மட்டுமே பாதிக்குன்னு நினச்சிட்ருக்காங்க அவங்கள மட்டும் பாதிக்கலை பக்கத்தில் உள்ள எல்லா குடும்பங்களையும் பாதிக்குது அதைப் புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்போ வந்து நம்ம என்ன தான் கவர்மெண்ட் வந்து விழிப்புணர்வு நடத்தினாலும் அதை வந்து தனக்கு நம்ம எடுத்துக்கணும் கவுர்மெண்ட் என்ன நடத்துவது நம்ம வீட்டில் உள்ளவர்களுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம நம்ம வீட்டை சுத்தமாக வைச்சிக்கிணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபேம்லி மேலை அக்கறை இல்லாமல் இருந்துக்கும்போது கவுர்மெண்ட் என்ன பண்ணிணாலும் அது வந்து ஏற்றுக்கறவுங்க ஏற்றுக்கட்டும் நல்லாயிருக்காங்க ஏற்றுக்காதவங்க திரும்பவும் மருத்துவமனை தேடி அலைஞ்சிட்ருக்க வேண்டியதுதான் மருத்துவ பராமரிப்பெல்லாம் கவுர்மெண்ட் நல்லாவே பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு தடுப்பூசி பண்ணுறாங்க அப்பப்போ வந்து குழந்தைங்க சரியான வெயிட்டில் இருக்காங்களா ஆரோக்கியமாக இருக்காங்களான்னு செக் பண்ணுறாங்க ஒருவேளை சரியான எடைக்கேற்ற வயதுக்கேற்ற எடை இல்லை குழந்தை வீக்காக இருக்காங்க அப்படின்னாலுமே வந்து அதுக்கு ஆரோக்கியமான உணவு என்ன சத்து மாத்திரை என்ன அதுக்கு எக்ஸ்ட்ரா முட்டை கொடுக்கறது இந்த மாதிரியெல்லாம் குழந்தைங்க மேல் நல்லா ஆர்வம் குட்டுக் செஞ்சு பண்ணுறாங்க கவுர்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க பண்ணுறாங்க எங்கள் ஊரில் உள்ள வா அந்த நகராட்சியில் வேலை செய்கிறவங்க எல்லாமே வந்து செய்யுறாங்க குழந்தைங்க எடை கம்மியாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து செஞ்சுக் கொடுத்துட்டு போகிறாங்க பார்க்கறாங்க அப்பப்போ வந்து செக் பண்ணுறாங்க லேடீஸுங்களுக்கெலாம் வந்து நல்லா பாதுகாக்கறாங்க நல்லாப் பண்ணுறாங்க அரசு நல்லா நடத்துறாங்க